ஹலோ ஹலோ ப்ரொவ்சிங் சென்டர் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கம்மா என்ன சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணுமா அப்ளை பண்ணணுமாம்மா அப்ளை பண்ணணுன்னால் அதுக்கு உங்களோடய டீடெயில்ஸ்லாம் அது தேவைப்படும் நேரில் வரமாதிரி இருக்கும் உங்களோடய ஆதார் கார்டு ஃபோட்டோ யாருக்கு அப்ளை பண்ணணும் அவங்க எல்லோருமே கொஞ்சம் வரமாதிரி இருக்கும் வரிங்களா உங்களோடய ஃபோட்டோ ஆதார் கார்டு மொபைல் நம்பரு யாருக்கு அப்ளை பண்ணுறோம்மோ அந்த பேர்சன் அவங்களோட ஆதார் கார்டு அந்தந்த டீடெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வரமாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் நேரில் வாங்கம்மா பேசிக்கலாம் என்ன சர்டிஃபிகேட்ம்மா பண்ணணும் என்ன சர்டிஃபிகேட் பண்ணிணாலும் கையில் ஆதார் கார்டு ஃபோட்டோ மொபைல் நம்பர் கையில் வச்சுகோங்கம்மா வச்சுக்கிட்டு அவங்களோடைய சர்டிஃபிகேட்ஸெலாம் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு யாருக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த ஆளும் கொஞ்சம் நேரில் வந்திங்கன்னால் அப்ளை பண்ணலாம் ஒரு மூணு மணிக்கு முன்னாடி வந்திங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏனால் வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கொஞ்சம் சர்வர் வந்து ரஷ்ஷாயிடும் அதனாலே ஒரு மூணு மூண்ரைக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னால் அப்ளை பண்ணி முடிச்சுர்லாம் ஆ ஆமாம்மா அம்மா கடை வந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இருக்கும்மா அது பிரச்சனை இல்லை எட்டு எட்ரை வரைக்கும் இருக்கும் என்னென்னால் ஈவினிங் டைமில் வந்து நிறையா பேர் வந்து ஆதார் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண டவுன்லோட் பண்ண அந்தமாதிரில்லாம் நிறையா வருவாங்கம்மா அதனாலே நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துடு அந்த டைம் லன்ச் டைம் கொஞ்சம் ஈவினிங் டைம்லெலாம் மதியத்திலலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்போ சர்வரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்போ உங்களுக்கு வேலை எதாவதுன்னால் கொஞ்சம் முன்னே பின்னே பார்த்து பண்ணிக்கலாம்லை அதுக்குதான் வேற ஒன்றும் இல்லை பையனுக்கு அப்ளை பண்ணணுமா அப்படிங்களா சரி அப்போ எத்தனை நீங்கள் அப்போனா பையனை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரில் வர ஒரு நால்ரை மணி அந்தமாதிரி வரமுடியுமா ஆ நால்ரை மணிக்கு நீங்கள் வாங்க நீங்கள் வரப்போ நீங்கள் ஒரு ஃபோன் ஒன்று பண்ணிடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க கையில எல்லா டீடெய்ல்ஸும் கொஞ்சம் வச்சுக்கோங்கம்மா ஆதார் கார்ட் ஃபோட்டோலாம் கொஞ்சம் கையிலே வச்சுக்கோங்க ஃபோட்டோ நீங்கள் கரண்டில் எடுத்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க மொபைல் நம்பரும் கையில வச்சுக்கோங்க ஓடீபிலாம் வரமாதிரி இருக்கும் அதுக்கு இன்னொரு சர்டிஃபிகேட் வேறு அப்ளை பண்ணணும் பண்ணனும்குறீங்க அதுக்கும் எல்லாம் தேவைப்படும் அதனாலே கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க ஏனால் வந்து போயிட்டு போயிட்டு வந்திங்கன்னால் எங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உங்களுகாண்டி தனியாக நாங்கள் ஒரு வாட்டி பார்க்கமுடியாது கூட்டம் வந்துருச்சுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரிதான் நாங்கள் பார்ப்போம் அதுக்குதான் சரிங்கம்மா